ஹலோ ஃபோட்டோ ஸ்டூடியோங்களா சார் ஆ ஆமாங்க அந்த சிறுவைண்டத்துலேருந்து பேசுகிறோம் ஏன் பொண்ணுக்கு நிச்சயத்தார்த்தம் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு பேக்கேஜ் மாதிரி அப்படி எடுத்துகிட்டா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் முந்தின நாளே வந்து எடுக்கணும் சொல்லுங்கள்

ஏ அப்பா அவ்வளோ வருமா இதில்

அப்படியா அதில் எதாவது ஆஃபர் எதாவது எங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படி எதாவது இருக்குமா அப்படி எதுவும் தருவிங்களா அப் பேக்கேஜ் சும்மாவே அப்படிதான் வருன்னு சொல்லுறிங்க அப்டிதானே ஆ சரி சரி இப்போ வந்து இவ்வளோ அமௌண்டு இதுலேருந்து அப்போ அது வந்து நான் உங்கள்கிட்ட முன்ன கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொல்லுறோம் அந்த டேட்டு டைமைலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் மொத்தம் அமௌண்டு எவ்வளோன்னு கேட்கறக்காதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட கால் பண்ணுனோம் ஆ அதனால நாங்கள் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு வந்து எங்களுக்கு ஷூட்டபுள்லாக வருமா என்னம்மான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகதான் இருக்குது இதை விட கம்மியாக வந்துச்சுன்னா நல்லாருக்கும் இதை விட எதாவது வராதோ லோயர் பேக்கேஜ்ஜின்னா எவ்வளோ வரும் ஆ அவ்வளோ வரும் சரியா ஆ சரி சார் சரி சார் ஆ சரிங்க சார் அப்போ நாங்கள் வந்து இந்த டேட்டு டைம்மும் சொல்லிக்கிறோம் எந்த பேக்கேஜ் வேணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒரு இப்போ நாங்கள் சொல்லுற டேட்டில் வந்து ஆ ஆ சேரி சரிங்க நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் நீங்கள் அதுக்கு ஏத்தமாதிரி சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக பண்ணி தந்துவிடுங்க அப்போதான் உங்களுக்கு நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் எதாவது நாங்கள் வைக்கணும்ன்னா உங்கள நாங்கள் கூப்பிடுவோம் ஓகேவா சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ